ஹலோ சார் இன்னக்கு சென்னை சென்ட்ரலில் இருந்து எக்மோருக்கு ஒரு ஏழு மணிக்கு போகறதுக்காக கேப் புக் பண்ணிருந்தேன் ஆனால் நீங்கள் சரியான நேரத்தில் வந்து சேரல எனக்கு எனக்கு நேரம் இல்லை அதனால் நான் கொடுத்த அட்வான்ஸ் பணத்தை நீங்கள் திருப்பி கொடுத்துடுங்க நான் இங்கே இருக்கிறது வேறு வண்டி புக் பண்ணிவிட்டன் வேறு வண்டி மூலமாக நான் எக்மோருக்கு போகறன் நான் கொடுத்த அட்வான்ஸில் என்னுடைய ஃபோன் பே நம்பருக்கு சென்ட் பண்ணிவிடுங்க ஃபோன் பே நம்பர் நான் ஏற்கனவே கொடுத்துருக்கன் அதே நம்பர் அந்த நம்பர் மூலியமாக தான் நான் உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்தன் நீங்கள் எடுத்து பாருங்கள் ஏழு மணி இன்னக்கு எக்மோருக்கு ஏழு மணிக்கு போகணுன்றதுக்காக புக் பண்ண அந்த நம்பர் தான் என்னுடைய அக்கௌன்ட் நம்பர் அக்கௌன்ட் நம்பர்ஃபோன் பே நம்பர் அந்த நம்பருக்கே நீங்கள் என்னுடைய அட்வான்ஸில் ரிட்டன் கொடுத்துடுங்க